பண்டிகைனாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயோம் என்றைக்குமே வந்து நம்பளோட ஒரு ஃபெஸ்ட்டிவல் நம்ப லைஃப்பில் வந்து என்ட்றாகபோதுன்னா அதுக்கு நம்ம முன்னேடியே வந்து ப்ரிப்ரேஷன் ஆகறதுனா ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது நம்ப ஒரு ஒரு ஃபெஸ்ட்டிவல்க்கு ஏத்த மாதிரி ஒரு தீபோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி விளக்கு வாங்கிறது ஒரு தீபாவளின்னா அதுக்கேத்தமாதிரி வெடி வாங்கறது எல்லா ஃபெஸ்ட்டிவல்க்கும் காமனாக ட்ரெஸ் வாங்கிறது இதெல்லாமே ரொம்பவே ஹாப்பியாகருக்கும் நமக்கு வந்து புது ட்ரெஸஸை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதனால் நம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஃபெஸ்ட்டிவல் கொண்டாடணும் நினைப்பாங்க நம்ளோட ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழரோட ஃபெஸ்ட்டிவல்ன்னா அது பொங்கல்தான் அந்த பொங்கல் வந்து அதுவும் ஃபோர் டேஸ் அது ரொம்பவே ஹாப்பி நமக்கு ஃபெஸ்ட்டிவல்னாலே ஹாப்பி அதுவும் ரொம்ப ஃபோர் டேஸ்ன்னா ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு வந்து போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலுன்னு சொல்லுறாங்க அதுக்கு நெக்ஸ்ட் வந்து சூரிய பொங்கல் நமக்கு விவசாயி இந்த பொங்கலே வந்து விவசாயிகளுக்காகதான் கொண்டாடப்படுது அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு நாளும் ஃபர்ஸ்ட்டு வந்து சூரியன் அறுவடைக்கு தே சூரியன்தான் வந்து ஒரு செடியை விளைவிக்கனா நம்ம அறுவடைக்கு தேவைபட்றது வந்து தேவைப்பட் அந்த சூரியன ஃபர்ஸ்ட் நாள் கொண்டாடுறாங்க ரெண்டு அடுத்து வந்து மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் நம்ம நிலத்துங்கல உழுறதுனால அந்த மாடு வந்து அதுங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கனுன்ற அன்னக்கு வந்து அவங்களை குளிப்பாட்டி பெயிண்ட் அடிச்சி அவங்களுக்கு ஒரு நாள் கொண்டாடுற காணும் பொங்கல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட எல்லா விவசாயிகளும் ஒன்னாக சேர்ந்து அவங்க சந்தோஷமாக விளையாடனுன்றதுக்காக சந்தோஷமாக இருக்கனுன்றதுக்கா அன்னக்கு கொண்டாடுறதுதா காணும் பொங்கல் அன்னக்கு வந்து எல்லா ஊர்லையும் வந்து நிறைய போட்டிஙக வைப்பாங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லா ஃபெஸ்ட்டிலொட எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுற ஒரே ஃபெஸ்ட்டிவல் வந்து பொங்கல்தான் இந்த ஃபெஸ்ட்டிவல் வந்து நிறைய ஸ்டேட்டில் வந்து பொங்கல் வந்து வேறு வேறு பேரில் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடுச்சி ஃபெஸ்ட்டிவலாகவும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து தீபம் எனக்கு ரொம்பவே பிடுச்சது ஏன்னா வந்து அன்னக்கிதான் வந்து விளக்கலாம் கொளுத்தி வீடலாம் அழகாக வச்சிவிட்டு தீபலாம் பார்க்கவே வீடு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னும் வந்து குழந்தைங்ஙளுக்கும் ரொம்பவே பிடுச்ச ஃபெஸ்ட்டிவல்னு சொல்ல போனால் அது வந்து தீபாவளிதான் ஏன்னா குழந்தைங்களுக்குனா வெடி வெடிக்கிறது பயமாக இருந்தாலும் அந்த வெடிச்சிவிட்டு அது கலர் கலராக வரது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அன்னைக்கி வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அது நிறைய ட்ரெஸ் அதெலாம் செய்யறது ரொம்ப நல்லாருக்கும் ஃபெஸ்ட்டிவல்ஸ்க்கு எல்லா சொந்தக்காறங்க வீட்டுக்கு வரது ரொம்ப இன்னுமே அழகாக இருக்கும் நம்ளோட வந்து நம்ளோட ஃப்ரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது ரொம்பவே நல்ல ஒரு ஃபெஸ்ட்டிவல்சு நெக்ஸ்ட் வந்து படிப்புக்குன்னு ஒரு ஃபெஸ்ட்டிவல் கொண்டாடுறாங்க அது வந்து ஆயுத பூஜை அது நம்ம வாழ்க்கையில எல்லாம் முக்கியம் மாதிரி நமக்கு படிப்பும் ரொம்பவே முக்கியம் இந்த ஆயுத பூஜை கொண்டாடுறதனால வந்து நம்மளோட படிப்புக்கு சரஸ்வதி அது சரஸ்வதி மூலிமாக ஆயுதங்களுக்கும் சேர்த்து கொண்டாட் ஆயுத பூஜையும் சேர்த்து கொண்டாடுறாங்க அப்புறோம் இந்த விஜய தசமி நாளில் தா வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூல் சேக்கரனால விஜய தசமி அன்னக்கு வந்து குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கொண்டாடுற விநாயகர் சதுர்த்தி முதல் கடவுளான விநாயகரை வந்து போற்றனுன்ற விநாயகருக்கு தனியாக வந்து ஒரு ஃபெஸ்ட்டிவல் விநாயகர் சதுர்தின்றது வந்து கொண்டாடுறாங்க இதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஊருக்கும் தனி தனியாக வந்து ஃபெஸ்ட்டிவல் வந்து கொண் நம் அதை வந்து நம்ளோட மக்களையும் அந்த ஃபெஸ்ட்டிவல் ஒன்றிணைக்கணுன்றதுக்காக வந்து நம்ளோட ஃபெஸ்ட்டிவல்க்கு வந்து மற்ற மாநிலங்களில் லீவ் விடுறது இப்போ ரம்ஜானுக்கு வந்து ரம்ஜான் வந்து வேறு ஒருத்தவங்க கொண்டாடினாலும் அந்த ரம்ஜான் வந்து எல்லார்க்கும் நம்ம எல்லாரும் பொதுவானவங்கன்றதை காமிக்க அந்த ரம்ஜானுக்கு தமிழக மக்களுக்கும் லீவ் விடுறது அந்த கிறிஸ்துமஸ் அந்தமாதிரி கொண்டாடுறதனால ஐயோ கிறிஸ்துமஸ் கிறிஸ்டின்ஸ் மட்டும் கொண்டாடனுன்றதை அதெலாம் தவிர்த்து எல்லாரும் நம்ப வந்து காமன் தான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அந்த ஃபெஸ்ட்டிவலை கொண்டாடுனு எல்லாருக்கும் வந்து சேமாக காமனாக விடுப்பு தரது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் இதில் வந்து நியூஇயர் நியூஇயர் வந்து பிறக்கறது நம்மளோட வாழ்க்கையில வந்து புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை வந்து கற்றுத்தரும் இந்த நியூயர்தான் வந்து நம்ளுடைய எல்லா ஃபெஸ்ட்டிவலோட ரொம்பவே நல்ல ஒரு டே வந்து நியூயர்தான்